பூச்சிக்கடி எப்படினா அதை குணப்படுத்துறது எப்படினா கற்றாழை ஜெல்ல வந்து அந்த பூச்சிக் கடிச்சதில் மேலே அந்த ஜெல்ல வந்து தடவினால் வந்து அந்த அரிப்பு கொஞ்சம் குணமாகும் அதேமாதிரி ஆல்கஹால் இருக்குல்ல அந்த ஆல்கஹாலை அது மேலே ஊத்துனாங்கனாவும் அந்த அரிப்பு வந்து கொஞ்சம் குணமாகும் அதுக்கப்புறம் தேன் கொட்டினால் எப்படி குணமாகும்னா தேன் பூச்சி வந்து சீக்கிரமாக கடிச்சிரும் அதுவந்து அந்தக் கொடுக்க வந்து எடுக்கணும் நம்ம எடுத்துட்டுங்கன்னா அதுக்கப்புறம் வெஷம் ஏறுறது கொஞ்சம் குறைக்கும் அதுக்கும் மேலே வந்து எருக்கம்பால் இருக்குதுல்ல அதுவும் வைக்கலாம்